எனக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படினா அங்கே உள்ள மனிதர்களாக இருக்கட்டும் அங்கே உள்ள பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாருமே வந்து ஒரு மாணவர்களோடய விளையாட்டுத்தனத்தை புரிஞ்சிகிட்டும் எல்லாரோடய கஷ்டங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாரோடய ஒரு சந்தோஷங்களையும் புரிஞ்சிகிட்டு நிறையா பூங்காக்கள் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வசதிகள் அப்புறம் தேட்டராக இருக்கட்டும் ஒரு நிகழ்வுகள் எதாக இருந்தாலுமே எல்லாமே வந்து செஞ்சு வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இதுக்கு எல்லாருக்குமே வந்து சரணாலயமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த ஒரு திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளே அடங்கியிருக்குனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டா ஒரு ஆறு பூங்காக்கள் இல்லை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வசதிகள்னு பார்த்தா ஒரு சாரதி விளையாட்டு நிலையம் அது மட்டும் இல்லாமல் இதேமாரி நிறைய விளையாட்டு நிலையங்கள் மாணவர்களுக்காக அமைச்சு தந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமால் தேட்டர்னு பார்த்தா சுமதி தேட்டர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆறு அஞ்சு தேட்டர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அதுக்கப்பறம் இத மாதிரி அதுக்கு வந்து நுழைவு கட்டணம் இருக்கா அப்படின் கேட்டால் பூங்காக்களுக்கு நுழைவு கட்டணம் இருக்குது விளையாட்டு வசதிகளுக்கு வந்து கட்டணம் நுழைவு கட்டணங்கறது வந்து கிடையாது அது இதல்லாம் நினைக்கும்போது திருவாரூர் மாவட்டத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனா இந்த பூங்காக்கள் தேட்டர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டு வசதிகள்தான்